எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் வந்து ஃபுட்பால் அதிகமாக விரும்பி விளையாடுவான் ஃபுட்பால்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலிருந்தே ஃபுட்பால் தான் அவன் ஃபுட்பால் தான் உயிருன்னு இருக்கான் ஸோ வந்து இப்போ வந்து அவனுக்கு வயது பதினஞ்சு தான் ஆகுது ஸோ இப்போயே கோச்சிங் எங்கனாவது அதுக்கு சேத்துவுடலாம் பிளே பண்றதுக்கு நல்லா சொல்லித் தரதுக்கு சேர்த்துவுடலாம் அப்படினுட்டு நாங்கள் பிளான் போட்டோம் பட்டு அவனே அவங்களோடய ஸ்கூலில் வந்து ஸ்டாஃப்கிட்டே கேட்டு பிடி சார்கிட்ட கேட்டு எந்த இடத்துல நான் பயிற்சி எடுத்தால் நல்லா ஃபுட்பால் விளையாடுவேன் அப்படின்னு அவனோட பிடி சார்கிட்ட கேட்குறான் அப்புறம் நெக்ஸ்ட்டு அவன் கூட பசங்க விளையாடுகிற பசங்களை பசங்களோட கேட்குறான் ஏதாவது உங்களுக்கு பயிற்சி பயிற்சி எடுக்கிற இடம் தெரியுமா ஃபுட்பாலுக்கு அந்தமாதிரி அவனோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபுல்லா விசாரிக்கிறான் அப்புறம் அவனுக்கு தெரிஞ்ச ஸ்டாஃப்ஸ் ஃபுல்லா விசாரிக்கிறான் ஸ்கூல் ஸ்டாஃப்கிட்ட விசாரித்து அப்புறம் பிடி சார்கிட்ட போகிறான் பிடி சார்கிட்ட போயிட்டு இந்தமாதிரி ஃபுட்பால் தான் இது பண்ணணும் ஃபுட்பால் தான் விளையாடணும் சார் எதாவது பயிற்சி இருந்தால் பயிற்சியாளர் இருந்தால் சொல்லுங்கள் அப்புறம் அந்த பயிற்சி இடம் வந்து எல்லா வசதியும் இருக்கணும் அப்படினுட்டு கலந்தோசிக்கிறான் அவங்களோடய ஃப்ரெண்ட்டு ஃப்ரெண்ட்ஸு அவனோட ஸ்டாஃப்ஸு அப்புறம் லாஸ்ட்டாக தான் வீட்டுக்கு வரான் அவங்ககிட்ட எல்லார்கிட்டயும் பேசிட்டு லாஸ்டாக எங்கள்கிட்ட தான் வந்து அவன் கலந்து பேசுகிறான்